விவசாயம் அப்படின் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முன்னாடிலாம் நாங்கள் வாழைமட்டைய கட்டிதான் அந்த ஏர் உழுவதற்கு நாங்களே குச்சியை நட்டு நாங்களே இழுத்து பண்ணுவோம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது ட்ராக்டர் ட்ராக்டர்னு சொல்லி ஒன்று வந்துருச்சிங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு களை எடுப்பதற்கு முன்னாடி அதாவது நல்லா அடித்து அடித்து நம்ம நெல்லை எடுப்போம் உதுர்ப்போம் இப்போ பார்த்திங்க அப்புடினா அதுக்கு தனியாக மிஷின் கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்பறம் அந்த வைக்கோல்ல இருக்க அந்த இது மொதல்கொண்டு வெட்டுறதுக்கு மொதல்கொண்டு மிஷின் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் மிஷின் மிஷினு சொல்லி முன்னாடி இருந்த விவசாயத்துக்கும் இப்போது உள்ள விவசாயம் அப்படின் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்புளாக மிஷினே எல்லாத்தேயும் பார்க்குதுங்க அப்பறம் மனுசங்க பார்த்திங்க அப்படின்னா விவசாயத்தை விவசாயி அதனால மதிக்கவே மாட்டுறாங்க மிஷின் செய்கிற வேலைதான் நாங்கள் செய்கிறோம் அப்படின் சொல்லி சுத்தமாக அந்த இது இருக்கற இதே போயிருச்சிங்க அது ஒவ்வொரு நொ நொடிகளும் ஒவ்வொரு நேரமும் பார்த்திங்க அப்படின்னா அந்த செயல்முறை இடுவதுக்கு முன் முன்தங்கி இருக்கிறது அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் முன்னாடி இருந்து த தள்ளி தள்ளி வந்துக்கிட்டுதான் இருக்கிறோம் ஆனால் அதுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செயல்முறைகளில் அது எங்களால் செய்யமுடியுமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக அவங்க நிறுத்தியிருக்காங்க ஆனால் மிஷின்கள் இருந்தாலோ அ மனிதர்களால் முடிந்த உழைப்பு மிஷின்னால் முடியாதுங்க நம்ம பார்த்து பார்த்து செய்கிறதும் அவங்க வெட்டி தள்ளும்போது அவங்க எ எச்சாக வெளியே செல்லுமே தவிர நமக்கு அது லாபமும் ஒரு பைசா கிடையாதுங்க ஆனால் நிறையா பேர் நினைக்குறாங்க நமக்கு பணம் கிடைத்தா போதும் அப்படிங்குறத நினச்சி பண்ணிக்கிட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு காசு கிடச்சா மட்டும் போதும் அப்படின்னா நமக்கு காசு அப்படின்னு மிஷின் வாங்கி வாங்கி வாங்கி வாங்கி மனுஷங்களோட வேலைகளை கொறைச்சிருக்கோம் உண்மையாக மனுஷங்க வேலையை கொறைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம செயல்முறைகளை நமக்கு எப்படி இ இருக்கும் அப்படின்னால் பின்னாடி காலங்கள் நம்ம கொழந்த குட்டிகள் ரொம்ப சிரமப்படுவாங்க அப்படின் சொல்லி அப் புரிஞ்சிக்கொள்ள இல்லாமல் இப்போ மிஷின்களை அதிகமாக நம்பி வாங்கிட்டிருக்காங்க அது மிஷின்களை பார்த்திங்க அப்படின்னா மிஷின் ரொம்ப அதோட வேலையை தவிர மீதி எல்லா வேலையும் அது செய்யுதுங்க அந்த வேலைகளை அது மனுஷங்க பேசாமல் எல்லாமே மனுஷங்க செய்கிறதுக்கு மிஷினே செஞ்சுட்டு போயிடலாம் அந்த வேலைங்க பார்த்திங்க அப்படின்னா செய் செய்து செய்யப்பட்டுது அது இந்த விஷயத்துக்கு ரொம்ப மிக முக்கியமானது ஒன்றே ஒன்று தாங்க அதுக்கு ரொம்ப